வணக்கம் மேடம் சொல்லுங்க ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு எந்த ஏரியா மேடம் நீங்கள் ஓகே மேடம் ஓகே மேம் வீடு இருக்குது மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி ரேஞ்சில் எந்த மாதிரி வீடு வேணும் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடு இருக்குது மேடம் அது பார்த்தீங்க வாடகை வந்து பத்தாயிரரூவா மேடம் அட்வான்ஸ் வந்து பத்தாயிரரூவா பத்து மாத வாடகை வந்து ஒரு லட்சமாக அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேடம் வீடெல்லாம் அருமையாக இருக்கும் மேடம் ஹவுஸ் ஓனர் வந்து தங்கமான மனுஷன் மேடம் அதனாலே அதை பற்றி பிரச்சினையே கிடையாது அவங்க வந்து கீழே வீட்டில் இருப்பாங்க மாடியில் வந்து நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் மேடம் தண்ணி வந்து இருபத்து நாலுமணிநேரம் எப்போயுமே தண்ணி வந்துக்கிட்டிருக்கும் தண்ணி பிரச்சனை அந்தமாதிரி எதுவும் கிடையாது மேடம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் மேடம் வீடு எல்லாம் பக்கத்திலயே டிஸ்டன்ஸு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மேடம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் தான் மேடம் இருக்குது பக்கத்தில் மார்க்கெட் எல்லாமே இருக்குது மேடம் பஸ் வசதி எல்லாமே இருக்குது மே மேடம் நியர்பை தான் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் எல்லாமே இருக்குது மேடம் அதனாலே உங்களுக்கு அந்த வசதி எல்லாமே இருக்குது நீங்கள் எப்போ ஃபிரீயாக இருப்பீங்கனு சொல்லுங்க மேடம் அப்போயே உடனே போகலாம் நாளைக்கு கூட போகலாம் மேடம் ஆ ஓகே மேடம் போகலாம் மேடம் ஆ தேங்க்யூ மேடம்